இப்போது நார்மலாக இருக்கிற மெடிக்கலில் போனால் எல்லாமே டபுள் மடங்கு விலை தான் இப்போது வந்து அரசாங்கத்தோட மருந்து கடைகளில் வந்து தனியார் மக்கள் மருந்துகனு சென்ட்ரல் கவுர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவுர்மெண்ட்டில் வந்து கடையும் நீக்கியிருக்குறாங்க அதெல்லாம் வந்து பாதி விலையில் தான் இருக்குது மருந்தும் தரமாக இருக்குது அரசாங்கத்து மூலயமா வாங்கிற மருந்து வந்து இலவசமாக கவுர்மெண்ட் ஹாஸ்பித்திரியில் வந்து மருந்தெல்லாம் இலவசமாக தான் கொடுக்குறாங்க தனியாரில் வாங்கணுன்னால் நம்ம இந்த மாதிரி மக்கள் மருந்தகமும் தமிழ்நாடு அரசு மருந்தகத்துலேயும் வாங்கும் போது வந்து நம்மளுக்கு நார்மலாக வாங்கிற மெடிக்கலில் வாங்கிற மருந்துகளை விட நம்மளுக்கு பாதி இல்லை முக்கால்வாசி விலை நம்மளுக்கு குறைச்சி கிடைக்கிது அதே மருந்து விலை குறைவு அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது அதனால் அது வந்து இப்படி தான் வாங்க முடியும் இப்படி வாங்கினா நல்லாயிருக்கும் வாங்கிட்ருக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி